ஆ கொத்தனார் அண்ணனா ஆ போன மாதம் கூட எங்கள் வீட்டுக்கு வேலை பாத்தீங்களேண்ணா ஆ என் பேர்க்கூட காவியா ஞாபகம் இருக்காண்ணா எங்கள் வீட்டுக்கு தான் வேலை பார்த்தீங்க போன மாதம் ஆ எங்கள் வீட்டில் இடம் பத்தலை திங்ஸுலாம் வேறு இப்போ அதிகமாகிட்டு வீட்டில் அதனால் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டன் பண்ணி நீங்கள் ஒரு ரூம் மாதிரி ரூம் கட்டி தர்றீங்களா எவ்வளோண்ணே இதுக்கு செலவாகும் ஒரு எட்டுக்கு பத்து அந்தமாதிரி இதில் வேணுண்ணா சரி நீங்கள் ஆ எங்கள்ட்ட எந்த பொருளும் இல்லை மண் ஜல்லி எதுவுமே இல்லை இது இனிமேல் தான் வாங்கணும் அதனால் எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள் ஆ நீங்கள் தான் சொல்லணும் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு நான் எங்கள்ட்ட எதுவுமே இல்லை எவ்வளோ வரும் நீங்களே ஒரு டோட்டல் போட்டு சொல்லுங்கள் கம்மி பண்ணிக்கமுடியாதா ரொம்ப அவ்வளோ செலவு அவ்வளோ பணம் இல்லையேண்ணா ஆ ஓகே எப்பண்ணா வருவீங்க ஸோ ஓகே எங்களுக்கு ரூம் நாங்கள் சொல்கிற மாதிரியே நீங்கள் கட்டிக் கொடுக்கணுண்ணே உங்களுக்கு தான் நாங்கள் ஃபோன் அடித்திருக்கோம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு சரி ஓகேண்ணா வாங்க எப்போ அங்கே எப்போ வேலை முடியும்ன்னு சொன்னீங்க ஸோ ஓகே அங்கே வேலை முடிஞ்சவொடனே அங்கே முடிஞ்சு ஒரு ஒரு வாரத்தில் எங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்போ தான் எங்களால் அமௌண்டு ரெடி பண்ணி உங்களுக்கு தரமுடியும் எல்லாம் வாங்குகிறத்துக்கு சேரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிருங்கண்ணா சரி ஓகேண்ணா சேரி ஓகே வச்சிட்றேண்ணா